இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உணவுமுறை வந்து ரொம்பவே சிறப்பாக தான் இருக்குது எல்லாமே வந்து புதுசு புதுசாக கண்டுபிடிக்க ஆரம்மிச்சிட்டாங்க ஒரு ஒரு டிஷ்ஷுமே புதுசு புதுசாக கண்டுபிடுச்சி செய்கிறாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்டும் இருக்குது அன்ஹெல்த்தி ஃபுட்டும் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம அன்றாடம் வந்து இட்லி தோசை இந்தமாதிரி தான் செஞ்சு சாப்பிடுறோம் அசைவ உணவுகள் வந்து அனைத்தையுமே சாப்பிடுறோம் மசாலா பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் இதெல்லாம் வந்து நம்ம அன்றாட வாழ்வில் யூஸ் பண்றோம் சோம்பு சீரகம் மிளகு இது எல்லாமே வந்து யூஸ் பண்றோம் மொளகா மல்லி இதுமாதிரி எல்லாமே யூஸ் பண்றோம் இதில் வந்து நம்ம என்ன பண்றோம்னால் அந்த காலத்தில் வந்து மொளகாலாம் கையில் அரைச்சி தான் வைப்பாங்க அதனால் குழம்புலாம் நல்லா ருசியாக இருக்கும் இப்போ எல்லாமே பவுடர் ஆகிட்டு பாக்கெட்டில் கொண்டு வந்து போட்டுவிட்டு போகிடுறாங்க அதனால் வந்து அது அந்த அளவுக்குத் தரமாக இருக்குதானான்னால் தரமாக இல்லை அதிகமாக ஹெமிக்கலும் கலந்து தான் உணவுமுறை வந்து இப்போ போயிகிட்டு இருக்குது முன்னாடி அந்த கைக்குத்தல் அரிசி அந்த அதெல்லாம் வந்து இப்போ எதுவுமே கிடையாது எல்லாமே மிஷினு எல்லாமே பாக்கெட்டு எல்லாமே பதப்படுத்துனதை தான் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதுவே வந்து நம்மளோடய உடல்நலத்துக்கு சீர்கேடு தான் தரும் அதை நம்ம வந்து எவ்வளோ தான் நம்மளே நினச்சாலும் இப்போ வந்து உலகம் வந்து அதை நோக்கி போயிட்டு இருக்குறதுனால் நம்மளும் அது பின்னாடியே ஓட வேண்டியதாக இருக்குது நம்மளே நினச்சாலும் அதை இதை மாற்றி பண்ணணும்னாலும் இனிமே பண்ண முடியாது ஒரு சில வீட்டில் வந்து இதை மாற்றி பண்ணிகிட்டு தான் இப்போவரையும் இருக்காங்க